அரசியலில் வந்துங்க எந்த தொகுதியில் எந்த மக்கள் அதாவது எந்த இனம் ஜாதி இருக்கோ அந்த ஜாதி ஜாஸ்தி இருக்காங்களோ அந்த ஆளுங்களுக்கு தான் சீட்டு தர்றாங்க அவங்க தான் ஈஸியாக ஜெயிக்கிறாங்க ஏன்னால் ஜாதி இப்போ வேறு ஜாதியாக இருந்தால் ஜா கம்மியாக இருந்தால் அந்த ஆளுக்கு சீட்டு தர்றது கிடையாது எந்த இனம் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இனத்துக்காரருக்கு தான் சீட்டு கொடுத்து அரசியலில் ஜெயிக்கிறாங்க அது காலாகாலமாக நடக்கிறதுங்கிறது இன்றைக்கு நேற்று இல்லை எப்போதுமே